வீட்டுத் தோட்டத்தை பராமரிப்பது மிகவும் மலிவானதுதான் நம்ம விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டில் தோட்டம் பராமரித்தோம்னா நமக்கு நல்லதுதான் நம்ம எங்கேயும் வெளியே கடையை தேடி அலைய தேவயில எங்கேயும் போகத் தேவயில நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தை நம்ம பராமரித்தோம்னா நமக்கு ஒரு கத்திரிக்கா வேணும்னா கத்திரிச்செடி நாலு போட்டால் பரவாயில்ல தக்காளிச்செடி ஒரு கீரை வெதை வாங்கினோம்னா நம்மளே வெதைச்சிக்கலாம் அதை பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டில் வெதைச்சம்னா நமக்கு மலிவான வேலைதான் எங்கேயும் வெளியே போய் எதுவும் நாம் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் வெளியில் போய் அலையத் தேவையில்ல விவசாயத்தை பொறுத்தவரை தோட்டப் பயிர்னா நம்ம வீட்டில் வைக்கிறத்து நல்லது முக்கியமாக இயற்கையாகவும் இருக்கும்